ஆ வாங்க வாங்க தம்பி நல்லாயிருக்கீங்களா வேலையெல்லாம் எப்படி போகுது அதான் ரொம்ப நாளாக தம்பியை ஆளை காணுமே மரம்லாம் எடுக்க வருவிங்களேன்னு பார்த்தேன் உங்களுக்கு தெரிந்தது தான் தம்பி இப்போ அந்த இந்த காலகட்டத்தில் இப்போ உங்களுக்கே தெரியும் இப்போ விலையெல்லாம் கொஞ்சம் மாறிப்போச்சு இந்த லாக்டவுன்லேருந்து விலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சி மரம் வரவும் கொஞ்சம் கம்மியாகி போயிடுச்சி அதனால் பழைய மரம் ஏ கிரேடுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாயிரம் வரையும் போகும்ப்பா அதுக்கடுத்து பி கிரேடுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் வரையும் அதிகபட்சம் போகுது ஆனால் நம்ம எடுக்கக்கூடிய அந்த பி கிரேடு வந்து நாலாயிரம் வரையும் எடுத்துக்கலாம் தம்பி சரி அதாம்ப்பா

ஏ கிரேடுலாம் நல்லா பழைய மரம்ப்பா குறஞ்சது ஆறு வருஷத்துல இருந்து பத்து பன்னிரெண்டு வருஷம் ஆகுறது மட்டும் தான் ஏ கிரேடு மரமா நம்ம சொல்ல முடியும் அதனால் சராசரியாகவே உங்களுக்கு ஒரு ஏழு எட்டு வருஷத்துலேர்ந்து பத்து வருஷ மரம் தான் அந்த ஏ கிரேட்டில் இருக்குது நம்மகிட்ட

சரிப்பா சரிங்க தம்பி ஆ எடுத்து வைக்கிறேன் நீங்கள் வாங்க பார்த்து எடுத்துக்கலாம் ஆ சரிப்பா நல்லது போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க